கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கல்வி நிலையங்கள் சிறப்பான முயற் முறையில் செயல்பட்டுக் கொண்டு இருக்குது பள்ளி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் தொழிற்பயிற்சி எல்லாமே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எல்லோருக்கும் சென்றடைகிற மாதிரி தான் இருக்குது கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய அரசு பள்ளிகளாகட்டும் தனியார் பள்ளிகளாகட்டும் ரெண்டுவுமே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டுருக்குது கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்குது இங்கே வித்யாமந்திர் அதியமான் இந்தக் கல்லூரிகள் எல்லாமே நல்லா சிறப்பாக செயல்பட்டுகிட்டுருக்கு பெரியார் பல்கலைக்கழகம் இங்கே இயங்கக்கூடிய இங்கே படிக்கும் மாணவர்களுக்கு ரொம்பவும் பயன் தருது இங்கே ஐடி நர்சிங் எல்லாத்துறையையும் மக் மாணவர்கள் படிக்கிறாங்க பள்ளிக் கட்டணம் அரசு பள்ளிகளில் ஒரு ஒன்றும் கிடையாது ஆனால் தனியார் பள்ளிகளில் ஓரளவுக்கு இங்கே கட்டணம் வசூலிக்க தான் செய்கிறாங்க அதிகப்படி அதிகப்படியான கட்டணம் வசூலிக்க தான் செய்கிறாங்க இங்கே இங்கே இருக்கும் மக்கள் மருத்துவம் இன்ஜினியரிங் எல்லாம் விரும்பி படிக்கிறாங்க